எங்கள் பகுதியில் இந்துக்கள் நிறையா வாழ்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள் முஸ்லீம் குடும்பங்கள் இரண்டு மூன்று குடும்பங்கள் உள்ளன இவைகள் இவையாவுமே நாங்கள் அனைவருமே ஒரு சகோதர மனப்பான்மையோடு நாங்கள் எல்லாம் அவங்க வீட்டில் எதேனும் திருமணம் அப்படின்னா நாங்கள் போ போவோம் அதேபோல் எங்கள் வீட்டு திருமணங்கள்னால் அவங்க வந்து கலந்துக்குவாங்க எங்களுக்குள்ளார ஜாதி மதம் பேதமின்றி நாங்கள் எல்லாேரும் ஒன்றாதான் இருக்கிறோம் கிறிஸ்த கிறிஸ்துவ வீட்டில் திருமணம்னாலும் அதுலேயும் போய் சர்ச்சுக்கு போய் நாங்கள் அவங்களோட திருமண விழாவுல கலந்துக்குவோம் அதேபோல் முஸ்லீம் அவங்க இதுலேயும் வந்து நாங்கள் எல்லாம் போய் கலந்துக்குவோம்